வணக்கம் என்னுடைய ஊர் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் இருக்குது எங்கள் பகுதி எங்கள் ஊரில் பக்கத்தில் என்ன கிரௌண்ட் இருக்குனால் நேரு ஃபிளே கிரௌண்டு இருக்குது சில்ரன்ஸ் ஃபிளே கிரௌண்ட் இருக்குது அப்பறம் ஜீவா பார்க்கில் இருக்கிற கிரௌண்டு இருக்குது மொத்தம் மூணு கிரௌண்டு இருக்குது இந்த கிரௌண்டில் வந்து ஒரு நூறு இரநூறு பேர் வந்து சன்டேஸ் ஃபிரீ டைமில் வந்து விளையாடுவாங்க அதில் ச நாங்கள் எங்கள் பிரண்ட்ஸ் வந்து ரிலேட்டிவ் கிட்ஸ்செல்லாம் வந்து விளாடுவாங்க நாங்களாம் அதில் வந்து கிரிக்கெட் கபடி கொக்கோ இந்தமாதிரி விளைாட்டு விளையாடுவோம் சின்னப் பசங்களுக்குத் தேவையான எல்லாமே இருக்குது பார்த்தீங்கனா ஊஞ்சல் சர்க்கஸ் இந்தமாதிரி நிறைய இதலாம் இருக்குது இதலாம் வந்து விளையாடுவாங்க அப்பறம் லீவ் டைம்சில்அதிகப் பேர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பெரியவங்க வயதானவங்கள்லாம் வந்து நடை ப நடந்து நடைப்பயிற்சி செய்வாங்க நாங்களும் காலையில் நடைப்பயிற்சி செய்வோம் ஈவினிங் டைமில் ஸ்போ எதாவது விளையாடுவோம் பிரண்ட்ஸோடு விளையாடுவோம் அடுத்தது வந்து ஃபேமிலியாக நாங்கள் ஒரு நாள் அங்கே வந்து விளையாடுவோம்